கொஞ்சம் வருசமாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்ட்ரபர்னர்ஷிப்புன்கிறது இந்தியாவில ரொம்ப மேலோங்கி இருக்கு அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா எக்ஸ்போஸ் வந்து எக்ஸ்போஸ் அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு பெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரமிச்சிவிட்டாங்க பிஸ்னசையே ஸோ நிறையா இடத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நந்தம்பாக்கம் இடத்தில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்ப்போ அடிக்கடி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம்ன்னா ஒரு பிசினஸை பற்றி ஒரு நல்ல ஐடியா நமக்கு கிடைக்குது